வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது ஒரு சீசன் எடுத்துக்கிட்டோம் ஒரு காலநிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு காலநிலையாக இருக்கும் அங்கே ஒரு காலநிலையாக இருக்கும் இங்கே மழை பெய்யிது அப்படின்னா அங்கே மழை பெய்யாது மழைங்றது காமன் தான் இப்போ இந்த ஊரில் மழை பெய்யிது அப்படின்றதுனாலயே ஒரு நாலு கிலோ மீட்டர் தள்ளி போனால் அங்கே வந்து மழையே இருக்காது சுத்தமாக ஆனால் சீசனுன்றது இங்கே குளிராக இருக்கும்போது அங்கே கொஞ்சம் வெதுவெதுனு வெதுவெதுப்பாக இருக்கும் கொஞ்சம் வெயில் காய்சிட்டு இருக்கும் இங்கே வந்து வெயில் காயிது அப்படின்னா அங்கே லைட்டாக தூறல் தூறிகிட்டு இருக்கும் காலநிலையில் நிறைய மாற்றம் இருக்குது அதேமாதிரி இங்கே இருக்கிற பசங்களுக்கு இருக்கிற அறிவும் அங்கே இருக்கிற பசங்களுக்கு இருக்கிற அறிவுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது இங்கே இருக்கிற பசங்க லோவாக இருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பசங்க வந்து அவங்க கொஞ்சம் நல்லா படிச்சிட்டு கல்வி அறிவில் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து இங்கே இருக்கிற அரசியல் அங்கே இருக்கிற அரசியல் அரசியல்ல வந்து இங்கே வந்து அரசியல்லாம் கொஞ்சம் நல்லா போய்ட்ருக்கு சீரமைப்பாக இருக்குது அப்படின்றப்ப அங்கே வந்து கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது வானிலைன்றப்போ அதுதான் நான் காலநிலை சொன்னேன் இல்லையா இங்கே ஒருமாதிரி சூழ்நிலை இருக்கும் அங்கே ஒருமாதிரி சூழ்நிலை இருக்கும் அப்போ வந்து உடுத்துகிற உடைகள்ல வந்து நிறைய வேறுபாடு இருக்குது நம்ம வந்து நைட்டி அப்புறம் ஒரு ஸாரீ சுடி அந்தமாதிரி போடுறோம் அப்படின்னா அவங்களோடய உடையில் வந்து நிறைய வேறுபாடு இருக்கும் நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில வந்து உப்பு காரம் அதெலாம் அதிகமாக சேர்க்குறோம் அப்படின்னா அவங்களோடய சாப்பாட்டில வந்து அதெல்லாம் கம்மியாக இருக்கும் நம்ம வந்து அரிசியை நிறைய பயன்படுத்துவோம் அவங்க வந்து கோதுமையை நிறைய பயன்படுத்துவாங்க அப்புறம் இன்றும் கோதுமையில் வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியாக செய்வாங்க கோதுமைதான் அவங்களோடய நிறைய உணவுப் பொருள்ல சேர்க்குற பொருளே அதேமாதிரி மொழி நம்மளோடய பேசுகிற மொழி தமிழ் தான் அவங்க பேசுகிறதும் தமிழாகவே இருந்தாலுமேகூட அந்த தமிழோடய ஸ்லாங்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம வந்து தமிழ் பேசுகிறோம் அப்புடினா அவங்க வந்து ஹிந்தி பேசுவாங்க நம்ம வந்து ஓரளவுக்குதான் இங்கிலீஷ் வந்து நாலேஜ் இருக்கும் ஆனால் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷாகவே பேசுவாங்க ஸ்லாங் வந்து நம்மளோட ஸ்லாங் வந்து தமிழ் ஸ்லாங் ஒருமாதிரி இருக்குது இல்லையா மதுரையிலேயுமே ஸ்லாங் வந்து சேஞ்ச் ஆகும் வட இந்தியா தென்னிந்தியாவில் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க இருந்தாலுமே அவங்க பேசுகிற தமிழோட ஸ்லாங் வந்து ஒருமாதிரிதான் இருக்கும் அந்த வாங்க போங்க அப்படி சொல்லுறது ஏலே போலே வாலே அந்தமாதிரிலாம் சொல்லுறாங்க இல்லையா அது எல்லாத்துலேயுமே வந்து வேறுபாடு இருக்கதான் செய்யும் அதேமாதிரி தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்குமே வந்து எவ்வளோ தான் வேறுபாடு கலாச்சார வேறுபாடு இருந்தாலுமே நம்ம எல்லோருமே இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டுக்குள்ளே வந்து எல்லோருமே ஒன்னாகதான் இருக்கோம் அதனால இந்தியா அப்படின்றது ஒரு மதச்சார்பற்ற நாடுனும் சொல்லலாம் கலாச்சார வேறுபாடு எவ்வளோதான் இருந்தாலுமே எவ்வளோ வளங்கள் இருந்தாலுமே அந்த எல்லாத்துலேயுமே ஒன்றா நிற்கிறது வந்து இந்தியா நம்ம எல்லோரும் ஒரே நாடு அப்படின்றதுல வந்து நம்ம எல்லோரும் ஒன்றாதான் நிற்கிறோம் எவ்வளோ மதங்கள் இருந்தாலுமே எவ்வளோ கலாச்சாரம் இருந்தாலும் எவ்வளோ மொழிகள் இந்தியாவில் பேசினாலுமே இந்தியாங்றது வட இந்தியா தென்னிந்தியாங்றது கிடையவே கிடையாது எப்பவுமே இந்தியா அப்படின்னு ஒரு கட்டுக்கோ கட்டுக்கோட்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அதேமாதிரி இந்தியா எப்பவுமே இந்தியாவாக மட்டும் தான் இருக்கும் அதை வந்து யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன்